நாங்கள் மஞ்சள் தேவைப்படும் எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ வேணும் நீங்கள் என்ன வெலை சொல்கிறிங்க சொல்லுங்கள் எனக்கு இருபத்தஞ்சி கிலோ வேணும் விலைய சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க ஆமாம் நீங்கள் எங்களுக்கு நூற்றி எழுபதுருபா நூற்றி எண்பது ருபாய்னு போட்டு கொடுங்க எங்களுக்கு தரமான மஞ்சளாக வேணும் எங்களுக்கு தரமான மஞ்சளாக வேணும் எங்களுக்கு தேவைப்படும் தரமான மஞ்சளா வேணும் எங்களுக்கு கொடுங்க ம் சரி நாங்கள் வரோம் பாத் பொருளும் நல்லா இருக்கணும் எனக்கு குறைச்சியும் கொடுக்கணும் நான் ம் ம் சரி நாங்கள் வரோம் ம்